மேரேஜிக்கு ஃபோட்டோ பிடிக்கணும் வீடியோ பண்ணணுண்ணா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழம வச்சுருக்கோம் டேட்டு எவ்வளோ ஆவுன்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் ப

வீட்டில் கொஞ்சம் கேட்டுவிட்டு எதுன்னாலும் சொல்லுறேண்ணா கம்மியாக பண்ணணும் ம் கள் ஆ கள்ளக்குறிச்சியில ஆ ம் மண்ணில்த்துல வேறு எப்படி எடுக்குறாங்க வேறுன்னா எதுவும் இல்லை சாப்பாட்லாம் நீங்கள் எவ்வளோ பண்ணுவிங்க

டெக்ரேஷன்லாம் டெக்ரேஷன் அண்ணா ம் க டான்ஸ் அதெல்லாமா இல்லை க்ராண்டாக இருக்க மாரி எடுங்கள் ம் டான்ஸ்லாம் இருக்கும் ஓ சரிங்கண்ணா அதுமாரிலாம் இருக்கணும் ஆ பண்ணுங்கண்ணா அதெலாம்

ஆ நீங்களே பண்ணிக்கங்க அட்வான்ஸ் எவ்வளோங்கண்ணா சொன்னிங்கன்னா கொஞ்சம் பே பண்ணுவோம் டென் தௌசண்ட்னா சரிங்கண்ணா நேரில் வந்து பாருங்கண்ணா அப்பறமாக